ஆ ஹலோ ஆ ஹலோ சார் ஆ சார் நான் ராக்கேஷோட அம்மா பேசுகிறேன் ஆ ஆமாம்ங்க சார் ஆ சார் நானும் ஹஸ்பண்டும் வெளியில் வந்துயிருக்கோம் சார் ம் ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் பையன்கிட்டே ரேங்க் கார்டு கொடுத்து விட முடியுமா சார் ஆமாம் சார் ரொம்ப வீட்டிலியே ரொம்ப அடங்க மாட்டுறான் கொடுக்கற ஹோம் ஒர்க்கியும் பண்ணவே மாட்டுறான் சார் அவன் ஆ டைரியை வீட்டுக் கொண்டே வர மாட்டுறான் சார் கேட்டால் நீங்கள் தான் வாங்கி வச்சிருக்கே சொல்கிறான் அச்சோ சார் நாங்கள் வந்து இன்னிக்கு நைட்டாயிடும் சார் வரதுக்கு ஓகே ஓகே சார் அவனுக்கு நீங்கள் ஓகே ஓகேங்க சார் ஆமாம் ஆமாம்மா சார் இப்போ அவசரமாக வெளில வந்துயிருக்கோம் ஆ ஓகே ஓகே ஓகே ஒரு ஹஸ்பண்ட் வருவாங்க சார் நாளைக்கு வந்துருவாங்க சார் அவர் வந்துருவார் அப்புறோம் சார் அவர் எந்த சப்ஜெக்ட்டில் சார் வீக்காக இருக்கார் மேக்ஸ் தான் ஒன்றும் வரலை அப்படி சொல்லிடுட்ருந்தான்

ஆமாம் சார் என்னன்னே தெரியிலை ம் நடுவில் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தெரில விளாடி போயிட்டுருக்கான் சரி சரி சார் நான் கொஞ்சம் கவர் பண்ணுறேன் சார் இனிமே ஃபோன்லாம் இது பண்ணுறதுக்கு ஆ

ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் நான் பார்த்துக்கறேன் சார் நாளைக்கு என் ஹஸ்பண்ட் வருவார் ஆமாம்ங்க சார் ஆ ஆமாம் சரிங்க சார் நாளைக்கு நேரில் வந்து மீதிலாம் டீட்டெயிலாக பேசிக்கிலாம் சார் நெக்ஸ்ட் என்னா பண்ணுறதுனு ஓகே தேங்க் யூ சார்